ஹலோ நான் தான் சார் அட்டாச்சு அட்டாச்சு ஆகல ஆரம் அந்த மாதிரி இப்போ புது டிசைன் ஏதாவது வந்து இருக்கா என்ன மாதிரி மாடல் வந்து இருக்கு சாமி போட்டது எல்லாம் வேணா எதாவது ஃப்ளவர் ஃப்ளவர் மாதிரி அது மாதிரி டிசைன்ஸ் தோடு தோடில் ஜிமிக்கி ம் ம் ம் ம் லோனில் ஆ பார்க்கலாம் ஆ லோனில் லோனில் எடுக்கலாமா சரிங்க மேம் சரி ஓகே மேம் வேறு எதுவும் ரிங்ஸ்ஸு எல்லாம் ரிங்ஸ்ஸு எல்லாம் என்ன டிசைனில் வந்து இருக்கு ம் ம்

ரிங்ஸ்ஸு இது பிளேன்னாக இருக்கும்ல அது போல் வேணும் சரி செயின் கை செயின் கை செயின் வந்து ஹார்ட்டு ஹார்ட்டாக இருக்கும்ல அது மாதிரி ம் ஹலோ

அவ் அவ்வளோதான் ம் தேங்க்ஸ்